டெங்கு காய்ச்சல் எதுனால பரவுதுன்னா வீட்டில் இப்போ வாசல்ல குட்டையில் தண்ணி கிடக்கறது அப்புறம் வீட்டுக்குள்ள வந்து கொடியில் மொத்தமாக துணியை மொத்தமாக போட்டால் அதில் நிறைய கொசுகள் இருக்கும் அப்புறம் அந்த துணியலாம் க்ளீனாக டெய்லி எப்போவும் மடிச்சி வைக்கிற மாரி மடிச்சி வைக்கிற வச்சிருந்தால் டெங்கு காய்ச்சல் மலேரியா இதுபோ கொசுவால் பரவுகிற நோய் எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணலாம் அப்படி கொசு உங்களுக்கு ஓவராக கடிக்கின்னா கொசுவுக்கான மருந்தை வாங்கி நீங்கள் வீட கொஞ்சம் ஓப்பனா வச்சிட்டு பிள்ளைங்களாம் வீட்டில் இல்லாத டையத்தில் அடிச்சி அந்த க கொசுவ போக்கலாம் ஏன்னா பிள்ளைங்க வயிசானவங்க அவங்களாம் இருக்கும் போது அந்த கொசு மருந்து அடிச்சிங்கன்னா அவுங்களுக்கு காய்ச்சலோட பெரிய பெரிய வியாதி வந்து நுரையீரல் ஹார்ட்டு இதெல்லாம் போய் பாதிக்கிற நிலமையில இருக்கும் அதனால இப்போ கொ கொசு வந்து உங்களுக்கு பரவாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் நம்ம என்னலாம் செய்லாம்னா வீட்டில் ஒரு ஒரு வாரத்துக்கு மேல அந்த தண்ணியை யூஸ் பண்ணக்கூடாது அப்படி அந்த தண்ணியில் ஒரு குட்டி புழு நெழிஞ்சாலும் நீங்கள் அந்த தண்ணியை ரி ரிமூவ் பண்ணிட்டு புதுசாக தண்ணி பிடிச்சி வச்சிக்கலாம் அதே மாரி பிள்ளைங்களுக்கு கொடுக்குற தண்ணி இப்போ தண்ணி இல்லாத ஊர்லாம் நிறைய இருக்குது நிறைய தண்ணி வந்து உங்களுக்கு அதை நம்ம பிடிச்சி வைக்கும்போது ஒரு நாள் பட்டுட்னா தூர ஊத்தவும் உங்களுக்கு கஷ்டமா இருக்கும் ஏன்னா நீங்கள் தண்ணி மழை வெயில் நேரத்தில் இருக்காதா அதனால அதை சூடு பண்ணி நீங்கள் மண்பானையில ஸ்டோர் பண்ணிக்கூட உங்கள் கொழந்தைங்களுக்கு கொடுத்தீங்கன்னா இதேமாரி காய்ச்சல் வராமல் நம்ம வந்து அதை பார்த்து பாதுகாத்து பிள்ளைங்களையும் கொசு டெங்கு மலேரியா இதுலேருந்து நீங்கள் வந்து பாதுகாத்துக்கிடலாம்